ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஆமாம் சார் சேர்க்கணும் சார் நானூற்றி தொண்ணூத்தொன்பது மார்க்கு எடுத்துருக்கான் சார் கொஞ்ச பார்த்து பண்ணுங்கள் சார் ஆ இல்லைங்க சார் நானூற்றி தொண்ணூத்தொன்பது எடுத்துருக்காங்களே சார் அடுத்த டைம்மு கொஞ்ச பார்த்து எடுக்க சொல்கிறேன் சார் கொஞ்சோ இப்போ கொஞ்சோ பாருங்க சார்

ம் ஆ ஆ ஆ இல்லைங்க சார் அவங்க பசங்க எதுனால் ஆசைப்பட்டாங்க நான் அதுதான் படிக்கணுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ம் ம் ஓகே சார் அதான் ஏதாவது முடிந்த முடிந்த வரைக்கும் பாருங்கள் சார் அப்புறம் அடுத்த டைம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்